எனக்கு பிடித்த புத்தக வகைகள் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபிலாசிபி பிடிக்கும் காதல் கதை பிடிக்கும் கட்டு கதை பிடிக்கும் அப்புறம் லைஃப் ஸ்டோரி ரிலேட்டட் புக்ஸ் நிறைய பிடிக்கும் மோட்டிவேஷனல் புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரைட்டி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்க அப்படினா பில்லோசோபிக்கள் புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன் பில்லோசோபிக்கள் புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது வாழ்க்கை சம்பந்தமான வாழ்வியல் தத்துவங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் அதில் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தது அப்படினால் புத்தா ஸ்டோரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வந்து ஜென் ஸ்டோரீஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் ஏன் வந்து ஜென் ஸ்டோரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால் அது வந்து எதைப் பற்றி சொல்லும் அப்படின்னால் நம்மளோடய அந்த பிரதிபலிப்பை பற்றி சொல்லும் அதனால் ஜென் ஸ்டோரிஸ் அப்படிங்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பில்லோசோபிக்கள் புக்ஸ்லேயே வந்து சிலது பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் சம்பந்தமான புக்ஸ்சாக இருக்கும் குர்ஆன் பகவத் கீதா அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் வந்து அது பிடிக்கும் அப்படின்னால் அதுவும் வாழ்க்கை நெறிகள் சார்ந்ததாக இருக்கும் ஸோ அதனால் அது நம்ம எதில் சேர்த்துக்கணும் அப்படினால் பில்லோசோபிக்கள் புக்ஸ்லேயே சேர்த்துக்கலாம் ஏன்னால் வாழ்வியல் நெறிகள் சம்பந்தப்பட்ட எல்லா புக்குமே வந்து எதில் வந்துரும் அப்படின்னால் பில்லோசோபிக்கள் புக்ஸ்சில் வந்துவிடும் ஸோ இப்போது கரண்ட்டில் நான் படித்த புக் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் சீட் அப்படின்ற புக் அது யார் எழுதுனால் அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரியலை நான் மறந்துவிட்டேன் இப்பவும் நான் படிச்சுட்டுருக்கேன் அப்படின்னா அது வந்து செக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறையவே பேசி இருப்பாங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்பு எப்படி இருக்கணும் எது வந்து மறைக்கணும் எது மறைக்கக்கூடாது எந்த விஷயங்கள் பேசணும் பேசக்கூடாது அது வந்து எந்த டைமில் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னா கல்யாணம் ஆகிற டைமில் வந்து அந்த புக் வாங்கி படித்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது ரெண்டு பேருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெண்கள் சில விஷயத்தில் வந்து ஈடுபாடோடு இருக்க மாட்டாங்க அப்போ மறுப்பாங்க ஆனால் அது ஆண்களுக்கு புரியாது சிலர் வந்து ஆண்கள் ரொம்ப விழிப்போடு இருப்பாங்க ரொம்ப அன்போடு வந்து அதை அனுசரிக்க போகும்போது பெண்களுக்கு அது பிடிக்காது அப்போ இது பிடிக்கும் பிடிக்கலை அப்படின்னு நம்ம எது மூலிமா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்னால் அந்த புக் படித்தா நமக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும் அந்த டாய்லெட் சீட் புக் வந்து எல்லாேருமே வந்து வாழ்க்கையில் ஒரு தடைவையாவது வாங்கி படிக்கணும் நானும் இப்போ படிச்சுட்டு இருக்கேன்